ஆ விக்கி கேப்ஸா ஆ நான் சுந்தர் பேசுகிறேன் இங்கே வாளையங்குளத்துலேருந்து பேசுகிறேன் விக்கி கேப்ஸுங்களாண்ணே அண்ணே ஒன்னும் இல்லைண்ணே ஆக்சுவலி ஒரு பதினைஞ்சி பேரு போகணும்ண்ணே கொடைக்கானல் போகிறா மாதிரி வேன் எதுவும் இருக்குமாண்ணே ம் ஆமாண்ணே கொடைக்கானலுக்குண்ணே ஒரு நாள் கழிச்சி கிளம்புற மாதிரி இருக்கும்ண்ணே சண்டே கிளம்புற மாதிரி இருக்கும் ஆ இல்லை இல்லை எல்லாமே ஜென்ட்ஸு தாண்ணே பசங்க தான் ஒரு டூ டேஸ்ண்ணே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்டி வர்ற மாதி ரி இருக்கும் இல்லைண்ணே ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா போன மாதம் நம்ம கொடைக்கானலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க என்னையை ஆமாம் அதே டீமை நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க ஞாபகம் இல்லையா கீழே வர்றப்போ கூட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சே ஆ டயரு வெடிச்சு நீங்கக்கூட எலெக்ட்ரிக்கு இதெல்லாம் ஆ ஞாபகம் இருக்கா ஆ அதே அதே அதே டீம் தாண்ணே அதாண்ணே இந்த வாட்டி போகணும் அதே பதினஞ்சி பேரு தான் ஆமாம் அதே டீமு அதே பதினஞ்சி பேரு தான் அதான் கொடைக்கானல் போகணும் அதுதான் எவ்வளோண்ணே வாடகை எவ்வளோண்ணே ஏண்ணே அண்ணே அப்போ எவ்வளோண்ணே நால்ட்ருவா தானண்ணே நீங்கள் வாங்குனீங்க இப்போ மட்டும் ஏண்ணே அஞ்சுருபா அது போன மாசம் இது இந்த மாசமா என்னண்ணே வடிவேல் காமெடினா பண்ணுறீங்க சரி போட்டுக்கோண்ணே அதனால் தான்ணே உங் அதனால் தான் தேடி கண்டுபிடிச்சி நான் இப்போ உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா இப்போ வேற ட்ராவல்ஸ்ஸை கூட புக் பண்ணிட்டு போயிடுவேன் சரி அங்கண்ணே போனோம் அன்றைக்கி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இது பண்ணீங்க பிடிச்சிருந்ச்சு அதனால் தான் போட்டுக்கோண்ணே அடுத்து அடுத்து ட்ரிப் இருக்குண்ணே அதனால தான் சொல்கிறேன் ஆமாம் அதை வச்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜி பேயில் கூட ஒரு ஐந்நூறுவா இது பண்ணுறேன் ம் ஓகேண்ணே கன்ஃபார்ம் தான் நானே போட்டுட்டுறேண்ணே ஓகேண்ணே